ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நவீன் குமார் ஆ ஆ ஆ இல்லை நீங்கள் இப்போதைக்கி பெட் ரெஸ்ட்டில்தான் இருக்கணும் ஏன்னால் வந்து உங்களுக்கு அந்த போன் வந்து கொஞ்சம் விலகுனா மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் இப்போதைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும்

அதுக்காக கையை பார்க்காம இருக்க முடியாதில்ல நீங்கள் இப்போதைக்கி எப்படியும் நீங்கள் ஒரு டூ மன்த் ஆவது பெட் ரெஸ்ட் இருந்தால்தான் சரி ஆகும் ஏன்னால் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஒரு பக்கம் கை வந்து அப்படியே முறிஞ்சு முறிஞ்சு போகிற நிலமையில ஆகிட்டு நாங்களாக தான் ஏதோ கொஞ்சம் தேற்றி வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் கையை அசைக்கவே கூடாது

ஆமாம் இப்போதைக்கி நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது இப்போ நீங்கள் போய் ஆட போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அதை சரி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு டூ மன்த்துக்காவது நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருந்துதான் இருந்தால் தான் அந்த கொஞ்சம் சேர்ந்து வரும் அந்த உங்களோடய அந்த போன் கொஞ்சம் சேர்ந்து வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகிடும்

அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து வாங்கிங்க நாங்கள் இப்போதான் அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ரெண்டு வாரம் கழித்து வாங்கிங்க நீங்கள் வரலைனாலும் வீட்டில் இருக்கிறவங்களயாது வர சொல்லுங்கள் நீங்கள் அதோட ஸ்டெயின் பண்ணிக்க வேணாம் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை கரெக்ட்டாக எடுத்துக்குங்க சரிங்களா அதுக்காக டேப்லெட் எடுக்காமல் இருக்காதிங்க இந்த இந்த வருஷம் போயிடுச்சின்னா அடுத்த வருஷம் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஆனால் கை போயிட்டுனா திரும்ப வராது ம் சரி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டு வேணால் வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள் ம் சரி